அம்மா ராமஜெயம் மீன் கடைங்களா அம்மா எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் மீன் வேணும் ஒரு கிலோ எவ்வளோம்மா எங்களுக்கு வந்து மொத்தமாக வேணும் சரிங்கம்மா எங்களுக்கு எங்களுக்கு வந்து கெண்டை கெண்டை மீன் வேணும்மா ஒரு ஐம்பது கிலோ வேணும் நீங்கள் ரேட் எப்படி போடுறீங்கன்னு பார்த்துட்டு தான் வாங்கணும் எவ்வளோ வரும் ஒரு கிலோ கெளுத்தி மீன் எவ்வளோம்மா வரும் அது கெ கெளுத்தி மீனும்மா சரிம்மா அந்த பொடி மீன்னு ஒன்று இருக்குது அது எவ்வளோம்மா வரும் சரி சரிங்கம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துருவீங்களா எங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்குங்கிறதனால புது மீனாக ஃப்ரெஷ்ஷாக வரணுங்க உயிரோடு இருக்கணும்

சரிங்கம்மா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துர்ணும் சரிங்கம்மா அது வந்து வ வறுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் தானேம்மா ஏன்னா இலைக்கு ஒன்று ஒன்று வைக்கிற மாதிரி ஃபங்க்ஷனுக்கு

சரிங்கம்மா சரிங்கம்மா எங்களுக்கு வந்து ஒரு ம எங்களுக்கு வந்து இரநூறுவான்னு போட்டு கொடுங்கம்மா இரநூத்தி இருபதுருவாய்க்கி போடுறத ஒரு பத்துருபானாது எங்களுக்காக குறைச்சிக்கோங்க நாங்கள் வந்து ஐம்பது நாங்கள் வந்து ஒரு அம் நாங்கள் வந்து ஐம்பது கிலோ எடுக்கிறோம் சரிங்க எங்களுக்கு ஒரு பத்துரூவா கம்மி பண்ணி கொடுங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா எங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து உயிர் மீனாக வேணும் ஃப்ரெஷ்ஷாக வேணுங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா நாங்கள் நான் நாங்கள் அனுப்பிச்சுட்றோம் நீங்கள் ஒரு ஹோம் டெலிவெரி அனுப்பிவிட்ருங்கம்மா